மாரியம்மன் கோயில் திருவிழா அதில் பார்த்தீங்கன்னா கம்பத்து ஆட்டம் ஆடுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்குறக்காகவே டெய்லி கோயிலுக்கு போவோம் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுவோம் அப்புறம் உறவினர்கள்லாம் ஊருக்கு வருவாங்க அவங்களோட சேர்ந்து உறவினர்கள் தோழிகள் தோழர் எல்லாம் வருவாங்க அவங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் அது நல்லா இருக்கும் அப்புறம் தூரி ஆடுறது அப்புறம் அங்கே மிட்டாய் பொம்மை இதெல்லாம் வாங்குறது மாங்காய் சாப்புடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதற்காகவே திருவிழாவை வருஷம் வருஷம் எதிர்பார்த்துட்டுருப்போம் எப்படா திருவிழா வரும் திருவிழா வந்தா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பலகாரம் இனிப்பு பலகாரங்கள் செஞ்சிக் கொடுப்பாங்க வேணுங்கம்போது என்ன கேட்டாலும் அதெல்லாம் செஞ்சிக் கொடுத் திருவிழாவுக்கு என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க அது வந்து நல்லா இருக்கும் அப்புறம் கரகாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க அதெல்லாம் பார்க்குறக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம் மாரியம்மன் கோயில் திருவிழான்னா ஒரு வாரம் பத்து நாள் நடக்கும் மஞ்ச நீர் விளையாடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மஞ்ச நீர் விளையாடுறதுலாம் பயங்கர ஜாலியாக இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டுருப்போம் ரொம்பவுமே பிடிச்ச விளையாட்டா இருக்கும் அது மஞ்ச நீர் விளையாடுறதுலாம்